கிஷோர் கேட்ரிங்கா சார் இந்த மாதிரி ஒரு மேரேஜ் பங்க்ஷன் ஒன்றுக்கு ஆர்டர் கொடுக்கணுங்க இங்கே பெரம்பலூர் தான் பெரம்பலூரில் தான் இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்திலயே கல்யாணம் இல்லங்க சார் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நானூறு பேருக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி சமைக்கணும் ஆமாம் மதிய சாப்பாடு காலையில் டிஃபன் ரெண்டுமே ஆ எப்படி காய்கறி எல்லா எவ்வளோ சார் என்ன சார்ஜ் ஆகும் ஒரு நாள் ஒரு நாள் ம காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரண்டும் சமைத்துத் தரணும் வெஜ்ஜு தான் ஆமாம் அது எப்படி காய்கறி எல்லாம் நீங்களே பார்த்துப்பீங்க இது நாங்கள் காசு கொடுத்துட்டா நீங்கள் வாங்கிக்கு

காய்கறி மளிகை ஜாமான் எல்லாம் நாங்கள் வாங்கித் தந்தடறோம் நீங்கள் சமைச்சி ஆ எவ்வளோ சார் வரும் சம்பளம் ஆ ஆமாம் சம்பளம் எவ்வளோ வரும் ஆளுல்லாம் நீங்களே கூட்டி வந்துடுவீங்கள்ல உங்களுக்கு தேவைப்படுற ஆ சரி ஓகே நீங்கள் அதை பார்த்துக்குலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி இந்த பாத்திரம் எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தர்றோம் சார் நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த அமௌன்ட் மட்டும் எவ்வளோ வரும் என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்புறம் இந்த மளிகை ஜாமான் லிஸ்ட்டு ஆமாம் ஆம் ஆமாம்

சரி ஓகே சார் தேங்க்யூ